புக்கு படிக்கிறதில் வந்து என்னோட தாய்மொழி தாண்டி தமிழ் தாண்டி இங்கிலீஷில் புக்கு படிச்சிருக்கேன் த சீக்ரெட்டுன்ற புக்கு அது வந்து நிறைய எப்படி நிறைய விஷயங்கள் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மற்றவங்களோட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது அப்படின்றத விஷயத்தை பற்றி நல்லா இருக்கும் நிறைய இருக்குது அதில் வந்து நம்ம மதர் டங்க்லில் இருக்கிறது தாய் மொழியில் மட்டும் இருக்கிறத புக்குங்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து படிக்காத மத்ததில் எந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்றத தேர்ந்தெடுத்து படிக்க படிக்க நான் முயற்சி பண்ணப் போகும் போது கிடைச்ச புக் தான் அது அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம தாய் மொழியிலே வந்து பொன்னியின் செல்வன் திருக்குறள் அதுமாதிரி இப்போ நான் படிச்ச புக்க பற்றி சொல்லணும் அப்படின்னா பொன்னியின் செல்வன் இப்போது நான் படிச்சுருக்கேன் திருக்குறளும் படிச்சுருக்கேன் ஸ்கூல் நாள்லேருந்து படிச்சது பொன்னியின் செல்வன் அதில் இருக்கிற உரைநடை வார்த்தைகளும் கல்கி அந்த டைம்மில் எழுதியிருக்குற விஷயங்கள் அந்த டைமில் நம்ம கற்பனைக்கு முன்னே நின்று கொண்டுட்டு வந்து வைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கற்பனை வளம் அதிகம் அவர் உள்வாங்கியும் நம்மளும் அதில் வந்து இருக்கிற மாதிரி அதை நிறைய விஷயங்கள் அதில் பொன்னியின் செல்வன் கொடுத்துருக்காரு நான் என்ன கேட்டேன்னா நம்ம புக்கில் நம்ம தாய் மொழியில் படிக்கணும்னு சொன்னால் நான் பொன்னியின் செல்வன் நான் சொல்லுவேன்